திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிள்ளைங்க எல்லாம் படித்துட்டு இளைஞர் மன்றம் இளைஞர் பசங்க லேடிஸு எல்லாம் படித்துட்டு வேலையில்லாத திண்டாட்டமாக ரொம்ப கஷ்டப்படுறோம் எப்படி கொஞ்சம் உதவி பண்ணி நீங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு கொடுத்து உதவி பண்ற மாதிரி கேட்குறோம் கவுர்மெண்டில் பிள்ளைங்க எல்லாம் படித்துட்டு எல்லாம் படித்துட்டு வெ வெளியில் போய் கூலிக்கு வேலை செய்யுதுங்க எல்லாம் பட்டம் பட்டப் படிப்பு படித்துட்டு நீங்கள் எல்லா நீங்கள் தான் கொஞ்சம் உதவி பண்ணணும் வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்கணும்